கரூர் மாவட்டத்தில் கொண்டாடுற முக்கிய கலாச்சார விழாக்கள்ல வந்துட்டு ஐயர் மலை கோவிலில் நடக்கிற பௌர்ணமி கிரிவலம்கிற ஒரு இதுதான் அது ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் அந்த பௌர்ணமி கிரிவலம்கிறது அன்றைக்கி ரொம்ப க்ராண்டாக இருக்கும் அந்த ஐயர் மலைங்கிறது ரொம்ப க்ராண்டாக இருக்கும் அதை சொல்லுவாங்க பழனி மலை பழனி மலையில் ஏர்ற படிக்கட்டை விட ஐயர் மலையில் இருக்கற படிக்கட்டுகள் வந்து அதிகமான ஒன்று அதில் ஏறி போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் அங்கே போய் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு எக்சைட்மெண்ட்டோடவே நாங்கள்லாம் போயிருக்கோம் ஏறியிருக்கேன் ரீசண்ட்டாக கூட இப்போ தான் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன் ரொம்பவே ரொம்ப க்ராண்டடான ஒரு கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அங்கே கிரிவலம் நடக்கிறது தான் அங்க ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் க்ராண்டடாக விஷயன்னு அதை சொல்லலாம் தென் வந்து பசுபதீஸ்வரர் கோவில் அங்கே வந்து ஆருத்ரா தரிசனம் வந்து நடக்கும் அப்புறோம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் கரூர் மாவட்டத்தில் கொண்டாடுற ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஆயுத பூஜை எல்லோருமே வீட்டில் கொண்டாடுற ஒரு விஷயம் ஆயுத பூஜைனா எங்கள் வீட்டில் ரொம்ப க்ராண்டாக இருக்குதுங்க ஏ ஒரு ஜாலியாக நல்லா என்ஜாய்மெண்ட்டோடய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படிலாம் சொல்லிட்டு புக்கெல்லாம் வச்சி சாமிலாம் கும்பிட்டு சரஸ்வதி பூஜை அப்போ ஆயுத பூஜை அப்போ நமக்கு தேவையான அந்த ஆயுதங்களெல்லாம் வச்சி சாமி கும்பிட்றது இதெலாம் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயத்த விட அது ரொம்ப எல்லோரும் நம்புகிற ஒரு விஷயம் இல்லைங்களா அது ரொம்ப எக்சைட்மெண்ட்டான விஷயம் எல் எந்த தமிழ்நாட்டில் அதிகமான கலாச்சாரம் முக்கிய வகைகளில் இதுகள்லாம் ஒன்று